ஆமாம் சார் பேங்க் மேனேஜர் தான் சார் பேசுகிறேன் நீங்கள் சரிங்க சார் நல்லது சார் சொல்லுங்கள் சரிங்க சார் சரிங்க சார் பர்ஸ்னல் லோனு நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்கள் முதல்ல ஆன்லைனில் அதற்கான விண்ணப்ப படிவத்த நீங்கள் வ் ஃபில் பண்ணணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஹெச்டிஎஃப்சி இணையதளத்தில் அது எங்களுக்குனே ஒரு தனி இணையதளம் இருக்குது அந்த இணையதளத்தில் போயிட்டு அங்கே மேலே லோன்ஸ்னு வரும் பர்ஸ்னல் லோன்ஸ் லோன்ஸ்னு ஒரு செக்ஷன் வரும் அந்த டேப்பை நீங்கள் இப்போ பேசுகிற இந்த நம்பர் தான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரா சார் இதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாமா அந்த லிங்க்கை

சரிங்க சார் நீங்கள் அது விண்ணப்ப படிவத் ம் சார் நீங்கள் உங்கள் விண்ணப்ப படிவத்தை முடித்ததுக்கப்பறம் இதுக்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் அங்கேயும் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நேரடியாக இங்கே வந்து வங்கியோடய கிளைக்கு வந்து நீங்கள் அதையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அது அது கண்டிப்பாக சொல்கிறேன் சார் என்னென்ன தேவைங்குறது முதலிலே உங்களுடைய வந்து அடையாள அட்டை முக்கியமாக உங்களுடைய அடையாள அட்டை ஆதார் ஆதார் கட்டாயம் இருக்கணும் அது இல்லாமல் இன்னொரு அடையாள அட்டையும் வேணும் அது காட்டலாம் அதையும் காட்டலாம் காட்டலாம் அதையும் காட்டலாம் அது அல்லாமல் இது வந்து பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால பான் கார்டு அவசியம் ஓகே சார் பான் கார்டு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக இன்னோரு இது வெரிஃபிகேஷன் ரெண்டு ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போகும் இப்போது வங்கி மேலாளர் நான்குறதுனால நான் மேனேஜர் சைடு என்னோடய சைடுலையும் ஒரு வெரிஃபிகேஷன் போகும் அது அல்லாமல் நான் இதை அப்படியே என்ன பண்ணுவேன் என்னோடய என்னுடைய சீனியர் ஸ்டாஃப்புக்கு நான் அனுப்புவேன் ரீஜினல் மேனேஜர் அவர் பார்ப்பாரு அதனாலே அவருக்கு போகிறனால நீங்கள் இன்னொரு அடையாள அட்டையும் சேர்த்து இதுக்கூட அனுப்பிச்சிங்கனா அது நல்லா இருக்கும் ஓட்டுநர் உரிமம் நல்லது ஓட்டுநர் உரிமம் இல்லைனா இந்த வாக்காளர் அடையாள அட்டை இல்லை பாஸ்போர்ட் எதை வேணாலும் காட்டலாம் நல்லது நல்லது எல்லாத்துலையுமே கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் கொடுக்குறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் இங்கே பேங்குக்கு வந்து நீங்கள் வந்து நேரடியாக அந்த கிளைக்கு வர்றப்போது இந்த ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு ரெண்டுத்துலையுமே வந்து மேனேஜர் கிட்ட அட்டஸ்டட் வாங்கிக்கணும் அதனால் அதில் ரெண்டு காப்பி ரெண்டு நகல் எடுத்துக்கிறது நல்லது ஒன்று உங்களுடைய பர்ஸ்னல் செல்ஃப் அட்டஸ்டேஷனுக்காகவும் இன்னோன்று வந்து வங்கி மேலாளருடைய அட்டஸ்டேஷன்க்காகவும் இது தான் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் கொடுக்கக்கூடியது கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றது எல்லாமே வந்து நீங்கள் அந்த இணையதளத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தில் கேஒய்சி கேஒய்சியை நீங்கள் ஆன்லைனில் கேஒய்சியை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டெலிஃபோன் கால் ஒன்று வரும் அந்த காலை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி அந்த டெலி வெரிஃபிகேஷனும் முடிக்கிற மாதிரி இருக்கும்

சரிங்க சார் நான் இப்போ அதுக்கான வந்து இணையதள லிங்க்கையும் அந்த தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன்